வருங்கால சந்ததினருக்கு விவசாயம்னு சொன்னீங்கள்னா வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க இருக்குது அதுங்க வந்து நம்ம அப்பாவே அப்பா அம்மா விவசாயம் பண்ணுறாங்க நம்மளும் விவசாயமா பண்ணுறதுன்ட்டு அவங்க படிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிடுறாங்க இன்னொரு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கள்னா வந்து அப்பா அம்மா செஞ்ச வேலையை நம்மளும் செய்வோம் அப்படினு விவசாயம் செய்கிறாங்க அந்தமாரி இருக்கிற குடும்பம் பார்த்தீங்கள்னாக்கா அந்தமாரி செஞ்சால் தான் வந்து வருங்காலத்தில் வந்து நம்மளுக்கு இப்போ எப்படி கிடைக்குதோ வருங்கால சந்ததினருக்கும் அந்தமாதிரி அரிசி பருப்பு தானிய வகைகள் பருப்பு வகைகள் எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி விவசாய குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி வளர்க்கணும் இந்தமாரி நீயும் இதேமாரி செய்யணும்ப்பா அப்படினு இது பண்ணி வளர்க்கணும் வேலைக்கு போகிறவங்க விவசாய குடும்பத்தில் வேலைக்கு போகிறவங்க அவங்க நினைப்பாங்க அப்புறம் ஐயோ நம்ம அப்பா அம்மா செஞ்ச வேலையை நம்ம செய்யாத விட்டுட்டோமே நினைப்பாங்க அந்த மாரி செஞ்சாக்கா வருங்காலத்தில் வந்து நல்ல விவசாயம் கிடைக்கும்